எங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கிறனால அங்கே வருஷா வருஷம் நடக்கிற விழாவை அதை தவர மாட்டோம் அது அப்படியே நடந்துகிட்டுருக்கும் அதேப்போல் சிறு வயசில் நடந்ததை விட குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு போய் ஆர்வமாக காட்டுறதோட இந்தந்த இடங்கலேருந்து பொறுமையாக இருந்து காட்டும்போது அவகளுக்கு அந்த இது ஏற்படணுங்கிறத்துக்கொசரம் இந்த விழாக்களை எந்த விதத்தில் செலிப்ரெட் பண்ணணுமோ குழந்தைகளுக்கு பண்ணிகிட்டு நம்ம அதாவது சுற்றி சுற்றி பார்க்கக்கூடியதுகள கோயிலில் இந்த பூஜை டையங்களில் கரெக்டாக அங்கிருந்து பார்க்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டு அவங்க அவங்களும் சலிப்படையக்கூடாதுன்ட்டு குழந்தைகளுக்கான இதுகளை செஞ்சுட்டு விழாங்கிறது விழா தான் எப்போ நடந்தாலும் பெரிய அளவில் நடக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் இப்போ எங்கள் இடத்துலல்லாம் ஒரு வாரத்துக்கே நடக்கும் ஒரு வாரம் ஏழு நாளெலாம் வச்சுக்குறாங்க நாங்கள் அந்த டெய்லியும் நடக்கிறது என்னமோ அதையெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த விசேஷ காலங்களில் இப்போ குழந்தைகளை ஆர்வப்படுத்தி அதாவது அந்த உடனே கூப்பிட்டா கோயிலுக்கு போகலான்னா உடனே வர்றமான வாய்ப்புகள் இருக்குது நல்லது நாங்கள் சிறு வயசில் இருந்தது அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம் அப்போ விட இப்போ நல்ல விதமாக இருக்குது அப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருந்தாலும் இப்போ ஜாஸ்தி வந்து அதிகபட்சம் இருந்து வந்துகிட்ருக்கறனால நீ நீங்கள் வந்து இதை வந்து கடைப்பிடிக்கணும் இப்போ விழாங்கிறது நம்ம இடத்துல இருக்கிறனால நம்ம இதை போய் இதை பார்த்துக்கலாம் வெளியே போவது வெளியே விசேஷம் நடந்தால் அதுவும் போகலாம் முக்கியமான விசேஷம் இருக்கையில் அது போகலாம் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை அப்படினு சொல்லி கூட்டிகிட்டு போய்விட்டு வந்துகிட்ருக்கறேன் இப்போ பார்க்கற விழா வந்து இப்போ விழா ஆரமிச்சாச்சு இனி இந்த வாரம் பூரா ரெண்டு இது வரைக்கும் நடக்கும் நடக்கையில் இப்போ ஒவ்வொரு டயத்தை அனுசரித்து கூட்டிகிட்டு போய்விட்டு கூட்டு வந்துடறேன் குழந்தைங்கள சின்ன குழந்தைகள தனியாக பெரிய குழந்தைகள் இருந்தால் அவக அனுசரிப்பில் விட்டுவிட்டா அவகளே குழந்தைகள பார்த்துக்குறாங்க அதாவது விசேஷங்கள் எதுவும் பிரிஞ்சிடக் வீடு பக்கமே இருக்கிறனால பரவாயில்ல யாரும் எதுவும் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது நம்ம